சில வருடங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்னா அந்த காலங்களில் மொபைல் இருந்துது ஆனால் அந்த காலத்தில் வெறும் பட்டன் மொபைல் சின்னதாகவும் இருந்துது அது எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னா ஃபோன் கால் ஒன்லி மட்டுமே பயன்படுத்துவாங்க அதில் சில நேரங்களில் நெட்வொர்க் கிடைக்காது சில வசதிகள் இருக்காது எந்த இடத்துல போனாலும் டவர் கிடைக்காது அந்தமாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் எப்புட்னா ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு அப்போவந்து நார்மல் மொபைல் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லு இதில் வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணிக்கலாம் ஃபேஸு இப்போ எதோ கன்ட்ரியில இருக்காங்க வேறு கன்ட்ரியில இருக்கும்போது நம்ம வீடியோ கால் பண்ணி ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்து நம்ம பேசிக்கலாம் நமக்கு பொழுதுபோக்காக யூடியூப்பு டெலகிராமு இன்ஸ்டாகிராம் இதுபோன்ற இதெலாம் இருக்கு நமக்கு எதோ தெரிஞ்சிக்கணும் ஜிகே தெரிஞ்சிக்கணும் கொஸின் எதாவது தெரிஞ்சிக்கணும் நமக்கு தெரியலை அப்புட்ன்னா கூகுளில் போய் சேர்ஜ் பண்ணிக்கலாம் எதோ நமக்கு இன்பர்மேஷன் வேணும் நம்ம படிக்கணும் அப்படினாலும் கூகுளில் போய் சர்ச்சும் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானது எல்லாமே இப்போ இந்த இன்டர்நெட்டில் இருக்குது அதுபோல் அந்த காலத்தில் எதுவும் ஃபோட்டோ எடுக்கமுடியாது ஆனால் இந்த காலத்தில் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் வீடியோஸ் எதுனாலும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஞாபகார்த்தமாக அந்த காலத்தில் ஒரு பேப்பர் ஷீட்டில் எதும் எழுதுனாலோ அது திரும்பும் தொலஞ்சிரலாம் இல்லை கிழிஞ்சிரலாம் ஆனால் இந்த காலத்தில் நம்ம ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிகிட்டா அது நம்ம பாஸ்வேர்டு நம்ம பிரைவேட்டாக போட்டு வச்சிகிட்டா யாரலையும் எதுவுமே பண்ணிக்க முடியாது அது கடைசி வரைக்குமே நிரந்தரமாக இருக்கும் அது அழியவும் அழியாது அந்தமாரி இருக்குது இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துகிற சிம் வந்து ஏர்டெல் மாதத்துக்கு ஒரு முறை ரீசார்ஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்ருவன் ஒன்ரை ஜிபி அதுபோல் பண்ணிட்ருவன் டேட்டா டேட்டா பொழுதுபோகுறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லைனா ஃபைவ் ஹவர்ஸ் நான் செலவழிப்பேன் இந்த காலத்தில் நெட்வொர்க் என்பது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடங்க இருக்கருக்க இங்கிரீஸ் ஆகுதே தவிர குறையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலத்தில் இன்டர்நெட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க மக்கள் எல்லாரும் பயன்படுத்த கூடிய சின்ன வயசு குழந்தையில இருந்து வயதானவங்க வர எல்லாருமே இந்த காலத்தில் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை இந்த காலத்தில் இன்டர்நெட் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில் இது இல்லைனா ஒரு மனுசனால் இந்த சிஸ்டம் ரன் பண்ணமுடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த காலத்தில் சிஸ்டம் இருக்குது இந்தக்காலத்து மொபைல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த காலத்துக்கும் சில வருடங்களுக்கு முன்னே இருந்ததுக்கும் உள்ள வித்தியாசம்